எனக்கு உடல்நிலை சரி சரியில்லாமல் போச்சு பேச்சில்லாமல் போயிட்டு இப்போது யோகா டாக்டர் சொன்னாங்க யோகா பண்ணோம்னா எல்லாம் சரியாகிடும் போக போக சரியாகிடுன்னு சொன்னாங்க யார்கிட்ட போய் கற்று தர்றாங்கன்னு கேட்டதுக்கு யோகா டீச்சர் தேடி அலைஞ்சி அப்புறம் வந்து கிருஷ்ண பாலாஜி அப்படிங்கிற யோகா ஆசிரியர் எனக்கு கெடைச்சாரு அவர்கிட்ட போய் சேர்ந்து கற்றுக்கிட்டேன் அவர் வந்து யோகா வந்து எப்படி செய்யணும் என்ன செய்ய என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னார் அதை எப்படி செய்யணும்ன்றது ஒவ்வொரு விதமாக செய்ய செய்ய சொன்னார் செஞ்சு செஞ்சு காமிச்சார் செஞ்சு காமிச்சு அப்புறம் வீட்டில் போய் செய்ய செய்ய சொன்னார் வீட்டில் போய் செஞ்சதுக்கப்புறம் நான் காலைலேயும் சாய்ந்திரமும் செஞ்சேன் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுறதுதான் நல்லது நல்ல யோகான்னு சொல்லி நல்லதுன்னு சொன்னார் யோகான்றது பலன் தரும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி செஞ்சு கொஞ்சம் பேச்சு பரவாயில்ல எனக்கு நோய் கொஞ்சம் குணமாகிட்டு கொஞ்சம் பேசுகிறேன் இன்னும் செய்வேன் செஞ்சுட்ருக்கேன் யோகா வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு எனக்கு இது அனுபவம் ரீதியாக கண்ட உண்மை யோகாவால் எல்லாத்தையும் செய்ய முடியும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் உடலும் உள்ளமும் தெளிவுபெற மனம் ஒரு தெளிவுப்பெற யோகா மிக சிறந்த மருந்தாகும்